என் பையன் சாம்சங் ஃபோன் ஒன்று வாங்கிக் கொடுத்தான் வாங்கிக் கொடுத்து கொஞ்ச நாள் அப்படியே பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்பறம் பேசுறதும் கேட்க மாட்டேன்து ஒன்றும் கேட்க மாட்டேன்து திடிர்னு லாக் ஆகிடுது கடையில் கொண்டு போய் கொடுத்தா இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் சொல்லிட்டு சொல்லுது அவ்வளோ விலைய காசு கொடுத்து அவ்வளோ வாங்கி ஒழுங்காக ஒரு நாலு மாதம் கூட ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல கடையில் கொண்டு கொடுத்தாலும் இது நிறையா காசு ஆகும்மா செலவாகும் அப்படின்றான் இந்த ஃபோனை பற்றி நாங்கள் வாங்கினதே வேஸ்ட்டாக போச்சு இந்த காசுக்கு